அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய செய்தி ஊடகங்கள் அவைகள் ஒரு நிலையாக ஒரு சார்பு ஊடகங்களாக செயல்படுகின்றன சன் செய்திகள் கலைஞர் செய்திகள் போன்றவை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாதகமாகவும் ஜெயா செய்திகள் மற்றும் பாலிமர் செய்திகள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாதகமாகவும் செயல்படுகின்றன இது தூர்தர்ஷன் என் என்னும் பொதிகை தொலைக்காட்சியில் கூடப்பெறும் செய்திக்கு முரண்பாடாகவும் இருக்கிறது விளையாட்டுப் போட்டிகள் போன்றவை பொதுவாக சொல்லப்பட்டாலும் மற்றும் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளுல் ஒரு ஒரு சா ஒரு சார்பு கட்சிக்காக கட்சிக்கு சாதகமாகவே செய்திகள் வெளியிடப்படுகிறது இது நடுநிலைச் சார்ந்த விஷயமாக இல்லை தூர்தர்ஷன் பொதிகை சேனலில் நடுநிலையான விஷயங்கள் செய்திகள் வெளியிடப்படுகின்றன இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்ந்த கட்சி ஊடகங்கள் அவைகள் அந்தக் கட்சிகளுக்கு சாதகமாக செயல்படுகின்றன ஜெயா செய்திகள் மற்றும் பாலிமர் செ செய்திகள் போன்றவை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சிக்கு சாதகமாக செய்திகளை வெளியிடுகின்றன இது மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது